நீங்கள் பயிர்களை வந்து சந்தைகள்ல விற்கிறோம் கடைகள்ல விற்கிறோம் ச மாத சந்தை வாரச்சந்தை இது மாதிரி எங்கெங்க எல்லாம் விற்க முடியுமோ அங்கே அங்கே எல்லாம் போய் விற்கிறோம் அது கடைகள்ல டிபார்ட்மெண்ட்டல் ஸ்டோர் இது தனியாக வியாபாரம் பண்ணுறது எல்லாமே நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு தான் வந்துகிட்ருக்கோம் வித்துகிட்ருக்கோம் மற்ற இடத்துலியும் போய் நாங்கள் வித்துகி ட்டு தான் இருக்கிறோம் பயிருகள் வந்து சும்மா வச்சிருக்க மாட்டோம் விலைவிற்ற உடனே கொண்டு போய் சா பல்லுக்கொரு பல்முதல் பண்ணிடுவோம்